சாங்ஸுனு கேட்டோம்னாலே எனக்கு வந்து பாட்டு வந்து இந்த பாட்டு தான் இது அப்படின்லாம் இல்லை எல்லா சாங்ஸ்மே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ் எல்லா சாங்ஸ்சுமே கேட்பேனா குத்து சாங்ஸு ந மெலோடி சாங்ஸு ஃபீல் சாங்ஸு அப்புறம் லவ் சாங்ஸு இந்த மாதிரி எல்லா விதமான சாங்ஸ்சுமே நான் கேட்பேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சாமி பாட்டு இதலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்பேன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அனுராதா எஸ்பிபி இந்த மாதிரி அவங்க சாங்ஸ் எல்லாமே கேட்பேன் அதுவும் இந்த சாமி பாட்டு பாட்டுற அவங்க அவங்க சாங்ஸே எல்லாமே ரொம்ப கேட்பேன் எல்லா சாங்ஸ்சுமே கேட்பேன் இந்த சாங்ஸுன்னு இல்லை எல்லாமே கேட்டு பா இது பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் இந்த ஊருக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாங்ஸ்மே கேட்பேன் எல்லா சாங்ஸ்மே அதை வந்து மனதில் பதிவு பண்ணிக்குவேன் ரொம்ப பிடிச்ச மாதிரி அதை கேட்டு நான் அதை திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி ரீகால் பண்ணிக்குவேன் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இதை சாங்ஸு இப்போது ஊருக்குள்ளேன் பார்த்தீங்கன்னா கல்யாண கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா கோயில் சாங்ஸு இந்த மாதிரி விதமாக நிறைய சாங்ஸு கேட்பேன் கோயில் சாங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் டைமு